நான் ஒரு ஓப்போ மொபைல் வாங்கியிருக்கேன் எனக்கு அந்த மொபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கி மூணு வர்ஷம் ஆகுது இது வரைக்கும் நான் டெம்பர் க்ளாஸ் மட்டுந்தான் மாத்திகிட்டு வரேன் செல் கீழ விழுந்து உடஞ்சா கூடோ கீழ விழுந்தால் கூட செல் எந்த விதமான ஃபால்ட்டும் வரல செல் இதுக்கு எந்த விதமான ஃபால்ட்டும் வரல செல் நல்லா நல்லாயிருக்கு எனக்கு வந்து இந்த செல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு